ஹலோ நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத்துக்காக கால் பண்ணியிருக்கேன் எனக்கு பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் ட்ரே ரைஸு ஒன்று சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் சாப்பிடுவேன் நீங்கள் அது சூடு ஆறாமல் இருக்க நல்லா பேக் பண்ணி எட்டுனு வந்து எனக்கு கொடுக்கணும் சூடு ஆறாமல் இருக்க பேக் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அது கொஞ்சம் பார்த்து ஜா பண்ணி கொடுங்க